நாங்கள் இந்த கேஸ் அடுப்பை பயன்படுத்துகிறதுனால பல நன்மைகள் இருக்குது ஏன்னா முன்ன வந்து விறகு அடுப்பினால பல பிரச்சனைகள் இருந்தது அதாவது ஊதி எடுக்கணும் பற்ற வைக்கணும் ரெண்டாவது வந்து விறகு சரியா எரியலைன்னா கண் எரிச்சல் வரும் தலைவலி வரும் கண் எரிச்சல் தலைவலி இது இல்லாமல் பல பிரச்சனைகள் இருக்குது வீடும் புகையாகும் ரொம்பவும் வே ரொம்பவும் கரி படிந்துப்போய் வீட்டில இருக்கும் பாத்திரங்கள் தொட்டாலும் கரி மயமாக இருக்கும் இப்போ இந்த அடுப்பை யூஸ் பண்ணுறதுனால கேஸ் அடுப்பை யூஸ் பண்ணுறதுனால எனக்கு வந்து பல வே வேலைகளும் மீதியாகுது ஒரே டைம்ல ஒரு நாலஞ்சு வேலைகளும் செய்ய முடியுது அடுப்பில் பற்ற வச்சிட்டு அப்போ வந்து அப்போ நான் அதுக்கு தகுந்தமாதிரி பாத்திரத்துக்கு அளவுக்கு தகுந்தமாதிரி ஹையிலையும் ஸ்லோவிலையும் வச்சு நான் சமைச்சிக்கிறேன் இதனால் எனக்கு வேலையும் மீதி பல உபயோகமாகவும் இருக்குது இப்போ நான் விறகடுப்ப நான் வா யூஸ் பண்ணுறது இல்லாததனால எனக்கு ரொம்ப நாளைக்கு வீடும் சுத்தமாக இருக்குது அதுக்கு முன்ன பாத்திரங்கள்ல இருந்து வீடில் இருந்து ரொம்பவும் நாஸ்த்தியாகதான் இருந்தது அதனால் கேஸ் ரொம்ப யூஸ் உப பயனுள்ளதாக இருக்குது இன்னும் வந்து இப்போ நல்லா வேலையும் செய்யணுன்ற ஒரு ஆர்வம் வருது அதுக்கு தகுந்தமாதிரி நான் வேலையை செஞ்சிக்கிறேன் இதனால் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை சீக்கிரமாக வேலையும் முடியுது அடுத்த ஒரு வேலையும் செய்கிறதுக்கு எனக்கு வசதியாக இருக்குது